ஆ ஆமாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார்

கண்டிப்பாக இது கிடைக்கும் சார் உங்களுக்கு அ எத்தனை பேர் சார் போகிறீங்க எந்த மாதிரி வண்டி தேவைப்படுது சார் ஓகே சார் ஓகே சார் இப்போது வந்து ஏசினா பர் டேக்குள்ள நான் சார்ஜ்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுறேன் சார் இப்பபோ வந்து நான் ஏசினா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் சார் பர் டேக்கு ஏசினா ஃபைவ் ஹண்ட்ரடு எஸ்ட்ரா மட்டும் வரும் சார் இது போக நீங்கள் டிரைவர் பேட்டாலாம் தனியாக கொடுத்துடணும் சார் டோல் சா சார்ஜ் வந்து தனியாக கொடுத்துடணும் சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே நா எங்கள்ட்ட இருக்கிறவங்க எல்லோருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர் தான் சார் நாங்கள் அவங்கள் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை சார் ஓகே சார் ஓகே சார் டிரைவர் நீங்கள் வந்து தங்குகிறதுக்கு தனியாக அமௌண்ட் அமௌண்ட்டு கொடுத்தாலும் ஓகே தான் சார் இல்லாட்டி நீங்கள் நீங்களாக ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ஜ் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான் சார் உங்கள் விருப்பம் தான் சார் அதெல்லாம் ஓகேவா காந்தி பார்க் மட்டும் போகணுமா இல்லை பக்கத்தில் வேறு எந்த ப்ளேஸும் சுற்றி பார்க்கணுமா சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் டீசலுக்கு ஆகிற சார்ஜஸும் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும் ஓகே ஓகேவா சார் ம் ஓகே சார் ஓ ஓகே சார் உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஒன் அவர் ஒன் அவருக்கு முன்னாடியே நாங்கள் வந்துவிடுவோம் சார் நீங்கள் உங்கள் லொகேஷன் மட்டும் நீங்கள் ஷார் பண்ணிவிடுங்க சார் கண்டிப்பாக வந்துவிடுவோம் சார் வேறு எதுவும் உங்களுக்கு உதவி தேவைப்படுதா சார் ஆ என்ன சார் புரியலை சார் இல்லை சார் இல்லை சார் வேறு எதுவும் கண்டிஷன் இல்லை சார் நீங்கள் இல்லை சார் இல்லை சார் எதுவும் இல்லை சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தாங்க்யூ சார்